நாமக்கல் மாவட்டத்தில் பொதுவான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்திங்கனா இப்போ நான் வந்து பள்ளிப்பாளையத்து கிட்டே குடி இருக்கேன் அங்கே வந்து பார்த்திங்க அப்படினா பவானி ஆறு ஓடுது பவானி ஆறு வந்து பார்த்திங்கனா அந்த ஆற்று தண்ணியை தான் வந்து மக்கள் வந்து தன்னோட குடி தண்ணீராக பயன்படுத்துகிறாங்க முன்னயெல்லாம் வந்து அந்த தண்ணியை அப்படியே மோண்டு கொதிக்க வச்சு குடிச்சாவே போதும் இப்போல்லாம் பார்த்திங்கனா அதிகமான சாயப்பட்டறை தண்ணியெல்லாம் வந்து அந்த ஆற்றுல கலக்கிறதுனால அந்த தண்ணியில் வந்து நிறையா வந்து கிருமிகள்லாம் இதாகுது சாயப்பட்டறை தண்ணியோடு சேர்ந்து வரும்போது அந்த தண்ணியை குடிக்கும்போது மக்களுக்கு வந்து நிறைய நோய்கள் நிறைய பாதிப்புகள்லாம் ஏற்படுது இது வந்து ரொம்ப பெரிய சவாலாக இருக்கு மக்களுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படினா பொல்யூஷன் பொல்யூஷன் வந்து பார்த்திங்கனா அதிக அளவில் இருக்கு அப்புறோம் ரோடு ரோடெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரோடு போட்டு போகிறாங்க அப்போது ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே பார்த்திங்கனா அது குண்டும் குழியுமாகி சரியான போக்குவரத்து இது இருக்கிறதுல்ல அப்பறம் பார்த்திங்கனா இப்போ வரையும் பள்ளிப்பாளையம் பாலம் வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகுது அந்த ரோட்டில் வந்து வண்டி ஓட்டுறதுன்னா வந்து ரொம்ப சிரமாமருக்கு அந்த பாலத்தை தாண்டி அந்த பக்கம் போய்ட்டு வரங்காட்டியும் வந்து பார்த்திங்கனா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது டிராஃபிக் ஆயிடுது யாரும் வந்து அந்த டிராஃபிக் ரூல்ஸ்லாம் யாரும் வந்து ஃபாலோ பண்ண மாட்றாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படினா இப்போ ரீசெண்டாக இந்த இது சுகாதார இதில் வந்து பார்த்திங்கனா ஒரு ஹோட்டலில் என்ன ஆயிடுச்சி அப்படின்னா பழைய சிக்கனை வந்து சமைச்சி அதை வந்து மெடிக்கல் ஸ்டூடண்ட்ஸ் வந்து சாப்பிட்டு அவங்களுக்கு நிறைய பேருக்கு வாந்தி பேதி ஆகி அதில் ரெண்டு குழந்தைங்க வேற இறந்துட்டாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் இந்த மாதிரி நிறையா தினசரி நடக்கிற பிரச்சனைகளை வந்து மக்கள் வந்து எதிர்கொண்டுட்டு வராங்க இதெல்லாம் வந்து அரசாங்கம் பார்த்து அதை சரி பண்ணணும்